நாங்கள் குடும்பமாக ராமேஸ்வரம் போகறதுக்கு பஸ்ஸில் போகணுன்னு சொல்லிட்டு ரெட் பஸ்ஸு ஆப்பை பார்த்தேன் அதில் வந்துட்டு என்னன்னா இப்போ நம்ம உட்காந்துட்டே போகறது இல்லாமல் நாங்கள் படுத்துகிட்டு போகற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ நாங்கள் ஃபேமிலியாக போகறமாரியா போகறதுனால எங்கள் ஃபேமிலியில வந்து வயசானவிங்க நிறையா பேர் இருக்கிறனால அந்த பஸ்ஸு அந்த ஆப்பில நான் பார்த்தேன் அந்த ஆப்பில வந்துட்டு பக்கத்துல வந்து உக்காந்ட்டு போகறது இல்லாமல் ஏசி கோ ஏசி கோச் இருக்கு அதற்கப்பறம் நம்ம படுத்துகிட்டு தூங்கிகிட்டு போயிக்கலாம் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணாலும் அதில் டிராவல் பண்ண மாதிரியே இருக்காது ரொம்ப சொகுசாக இருக்குற மாரி இருந்துச்சு அதனால் பார்த்தேன் அதுவும் இல்லாமல் அந்த ஆப்பில அடிக்கடி ஆஃபர்லாம் வந்துச்சி மற்ற பஸ்ஸை விட வந்து முன்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற பஸ் விலைய விட அதில் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு அதனால் அந்த அதில் அதை அந்த ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் செலக்ட் பண்ணி அதற்கப்பறம் உள்ளே போய் நான் அப்ளை பண்ணேன் அதற்கப்பறம் எட்டு மண் நேரம் டிராவல்னா இப்போ எப்படி போகறதுனே தெரியாமல் போவது எந்த டைமிங் வந்து இடையில இடையில இப்போ நம்ம கேட்டாலும் நிறுத்துறாங்க ஹோட்டல்ஸ் நிறுத்துறாங்க சாப்பிட்றக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துட்றாங்க என்னென்ன நம்மளுக்கு பாத்ரூம் இருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருக்கு அதனால் அந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி அதில் நான் வந்து அப்ளை பண்ணி அதற்கப்பறம் போனோம் குடும்பமாக போனோம்